ஹலோ ஃபிட்னஸ் சென்ட்டராங்களா நான் இந்தமாதிரி கீதாங்க நான் தேனாம்பேட்டையில் இருக்கேன் நான் ஃபிட்டாகிறதுக்கோசரம் உங்கள் சென்ட்டரை சொன்னாங்க ஆ நான் ஃபிட்டாகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் உங்களுக்கு கால் பண்ணிணேன் என்னங்க பண்ணணும்

ஓகே எவ்வளோ ஆ ஓகேங்க மிஸ் எவ்வளோங்க ஆகும் ஓகே எப்போ வரணும் ஆ சரிங்க ஆ என்னென்ன சாப்பிட்ணும் அதெல்லாம் எப்படி எப்படி இருக்கும்

ஆ ஆ சரிங்க ஆ சரி சரிங்க ஆ எங்கள் கா காலேஜ்ஜில் இதுமாதிரி ப்ரோக்ராம் வெச்சுருக்காங்க நான் ஃபிட் ஆகி இருக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் ஃபிட் பண்ண ஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் உங்களுக்கு கால் பண்ணிணேன் ஓகே பண்ணுவாங்க ஆ சரிங்க நாங்கள் வரோங்க